இப்போ இந்தியா தமிழகம் எதா இருந்தாலும் எடுத்துக்கிட்டாலும் இந்துக்களும் இருக்காங்க முஸ்லீம்களும் இருக்காங்க கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க ஆனால் ஒருத்த ஒருத்தவங்களை வந்து அவங்கள மதிக்கிறதுங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் அவங்கள அதிகமாக கடவுள்லுன்னு ஒரு ஸ்டேஜில் வச்சு அவங்கள வணங்குறவரும் இருக்காங்க இல்லை கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லுறவங்களும் இருக்காங்க ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்ட்டின் பீப்பிளாக இருக்கட்டும் யாராருந்தாலும் ஒருத்தவங்க ஏங்கிட்ட நடந்துக்கிற முறைல தான் அவங்கள வந்து மதிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு மதிப்புங்கிறது அவங்க மேலே நம்ம வைக்கிறதுங்குறது இருக்கு பாதிரியார்கள்ன்னு சொன்னால் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க பிராமணர்கள்ன்னு சொன்னால் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அதுமாதிரி ஒருத்த ஒருத்தவங்களும் ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க யாருமே நம்ம நல்லவங்களும் குறிப்பிட முடியாது கெட்டவங்களும் குறிப்பிட முடியாது நம்மளோட வாழ்க்கைன்னு எடுத்துக்கும்போது ஏன் வாழ்க்கையில எல்லாரும் இருக்காங்க பார்த்தா கண்டிப்பாக குறஞ்சபச்சம் வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க யாரோ ஒருத்தவங்க வருவாங்க இப்படி போயிட்டு தான் இருப்பாங்க யாரும் பர்மனண்ட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா இருக்காது அதமாதிரி வரும்போது அவங்கள வந்து நம்ம அதிகமாக நான் எதைவச்சி ஜட்ஜ் பண்ணுவேன்னா அவங்க எங்கிட்ட நடந்துக்கிற சில விஷயங்களை வச்சி தான் அவங்கள நான் வந்து உயர்வாக மதிப்பிடுவதும் தாழ்வாக மதிப்பிடுவதும் நான் வச்சுருப்பேன் என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு பைபிள் பிடிக்கும் பைபிளில் இருக்கிற விஷயங்களை நம்புவேன் அதன் படி நடப்பேன் பெத்தவங்க என்ன வளர்த்தவங்கங்க எனக்காக இந்த உலகத்தில் வந்து கல்வியை கொடுத்தவங்க எஜி ஒரு வேலையை வந்து உருவா நான் உருவாக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தவங்க உலகத்துக்கு என்ன கொண்டுவந்தவங்கங்கிறதால அவங்கள மதிப்பேன் பைபிளுக்கு அடுத்தபடி அவங்கள கொண்டிகிட்டு வருவேன் அடுத்தது ஆசிரியர் அவங்கள வந்து இந்த எனக்கு ஒரு கல்வியை கொடுத்தவங்க இந்த உலகத்துல நான் இருக்குறதுக்கு படிப்பு விஷயங்களை எனக்கு தந்தவங்க அதனால் அவங்கள அடுத்து சொல்லுவேன் அவங்கள்ல அவங்க நிறைய விஷயங்களை சொல்லிகொடுத்ததுனாலதான் இந்த உலகத்தில் நம்ம பல இடத்துக்கு போகறோம் வரோம் நிறைய லாங்குவேஜ் பேசுகிறோம் அதனால் அடுத்த விஷயங்களை உருவாக்கி கொடுத்தவங்க அவங்க அதனால் பைபிள் யாரையும் எந்த மதத்தையும் சார்ந்தில்லாமல் இவங்க இவங்கதான் உயர்த்தினோன்னு சொல்லாமல் எந்த சமயங்களையும் குறையும் கூறாமல் தாழ்த்தியும் பேசாமல் உயர்த்தியும் பேசாமல் எனக்கு பெர்சனலாக பிடிச்சதுங்குறமாரி பைபிள் சொல்லி அதில் விஷயங்களை பின்பற்றி அதன் விருப்பத்தின் படி நடந்து அதில் வந்து எங்கிட்ட எந்தமாதிரி நடந்துக்குறாங்களோ எந்த அவங்களோட மதிப்பு எப்படி அவங்க அவங்க எங்கிட்ட நடந்துக்கிட்டாங்களோ அந்தமாதிரி அவங்களுக்கு மதிப்பு வச்சு அதன் படி நடந்துக்கிட்டு இருக்கேன்